இந்தியாவோட வரலாறு என்னன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் காந்திஜி அவர்களால் வந்து சுதந்திரம் அடைஞ்சிச்சு இந்த காந்தியடிகள் என்ன பண்ணாங்கன்னா விடுதலை அதாவது இந்தியாவோட விடுதலைக்காக நிறைய போராடிருக்காங்க அந்த நாட்டை எப்படியெல்லாம் ஆக்கரமிச்சாங்க அதாவது ஆங்கிலேயர்கள் எப்படியெல்லாம் ஆக்கரமிச்சாங்களோ அதுலருந்து எப்படியெல்லாம் வெளி வரணும் நம்ம நாட்டை எப்படி எல்லாம் காப்பாற்றணும் அப்படினு வந்து காந்தியடிகள் அவரோட சேர்ந்து சில விடுதலை போராட்ட வீரர்களும் நா நாட்டை ஆண்டு போராடி எடுத்துருக்காங்க நமக்கு திருப்பி கிடச்சிருக்கு இதோட நமக்கு இதுதான் ரொம்ப பெருமை ப்ளஸ் காந்தியடிகள் வந்து இப்போ வந்து நம்ம இந்தியாவில் நிறைய ஸ்டேட் இருக்கு இதை மொத்தத்தையும் இந்த ஷேடில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் அரசு ஆண்டாங்கன்னா முன்னாடி இருக்கும் போது சேர சோழ பாண்டியன் என்று மூன்று பெரும் மன்னர்கள் இருந்தாங்க இவங்களோட ஆட்சி காலத்தில் எப்படி எல்லாம் இருந்தது என்ன என்ன எல்லாம் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி காந்திஜி இப்போ வந்து தலைவர்கள் என்னன்ன தலைவர்க்கு எல்லாம் விடுதலை போராட்டத்திற்காக இது பண்ணாங்க திருப்பூர் குமரன் நேரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி காந்திஜி இவர்கள்னால தான் இந்த மாதிரி எல்லாம் விடுதலை கிடச்சிச்சி காமராஜர் இவங்களை பற்றி சொல்லணுன்னா சொல்லமுடியாத அளவுக்கு இருக்கு காந்திஜி ப்ளஸு காமராஜர் என்ன பண்ணாங்கன்னா அவங்க பெண் கல்விகளை பற்றியும் கல்வி எப்படி எல்லாம் இருக்கணும் கல்வி என்பது நம்ம நாட்டை உயர்த்துவதற்கும் மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கு அப்படினு சொன்னவர் நம்ம காமராஜர் இவர் வந்து குழந்தைகளோட குழந்தைகளோட பசியை கருதி மனசில் கருதி இவங்க வந்துட்டு சாப்பாடு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இதை நடைமுறையில கொண்டு வந்தது இவர் தான் இவர் மூலியுமாக பல்லாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து படிச்சிருக்காங்க படிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்காங்க காந்திஜி பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து இந்திய விடுதலை போராட்டத்திற்காக போராடிய முக்கிய தலைவராக இருந்தாங்க இந்த தலைவரோட நம்ம எந்த அளவுக்கு கவுரவபடுத்தமுடியும் என்பதற்காக தான் நம்ம பயன்படுத்த கூடிய அன்றாட வாழ்வியல் பயன்படுத்த கூடிய அனைத்து நோட்டுகளிலும் அதாவது ரூபாய் இருக்குல்ல பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறுரூபா ஐந்நூறு ரூபாய் ஆக இந்த மாதிரி எல்லாம் பணத்தைளும் பண நோட்டுகளிலும் காந்திஜி அவர்களுடைய புகை படமானது பொறிக்கப்பட்டுள்ளது இதனால் அவர் விடுதலை போராட்டத்திற்காக போராடிய போராட்டங்களுக்கு ஒரு நம்ம கொடுக்க கூடிய மரியாதையாக விளங்குகிறது என்பதை இந்த கருத்தில் நான் சொல்ல